எனக்கு வந்து ஓவியம் வரையிறதுனால் பார்த்திங்ன்னா சும்மா வீட்டில் பசங்களுக்காக இந்த ச இந்த ட்ராயிங் வரைகிறது அந்த மாதிரி வரைஞ்சிதான் பழக்கம் இருக்குது எனக்கு அதுக்கென்னு ஒரு தனி திறமையோ அதெலாம் எதுவும் கிடையாது என் நண்பர்களை காட்டுறதோ அதெலாம் எதுவும் என்க்கிட்டே அந்தளவுக்கு இல்லைங்க ஓவியம் வரையிவோம் கொ குழந்தைங்க கேட்குவாங்க அம்மா இது சயின்ஸ் இதுக்கு இதை வரைஞ்சி கொடு நீ அதனால் அது மட்டும் தான் வரையிவேன் மற்றபடி நானாக இயற்கை ஓவியமாக எதுவும் அந்தளவுக்கு வரைஞ்சது இல்லைங்க